பங்குச்சந்தை என்பது ஏற்றுமதி இறக்குமதி அங்கே இல்லாத எந்த ஒ இல்லாத பொருள் எல்லாத்தையுமே இங்கே கரும்பு முருங்கை கத்திரிக்காய் வெண்டைக்கா கொத்தரங்காய் எல்லா பொருளுமே நம்ம இங்கேட்டு அனுப்பிவிட்ருவோம் அனுப்பிவுட் அனுப்பிவிட்ருவோம் இதுதான் ஏற்றுமதி இறக்குமதின்றது அங்கேட்டு வர குட்ஸ் எந்த ஒரு குட்ஸாக இருந்தாலும் சரி ஏதோ எனி திங்க் எதாக இருந்தாலும் அந்த பொருளை எல்லாத்தையும் இங்கே அனுப்பிவிட்ருவாங்க இங்கே அனுப்புறது தான் இறக்குமதி இதுவே பங்குச்சந்தையாகும் இந்தப் பங்குச்சந்தையை வந்து இப்போ டிஜிட்டல் முறை மாறிகிட்டுருக்கு அந்த டிஜிட்டலில் வந்து இப்போ நம்ம ஆப் ஆஃபிஸ் இது ஒரு ஃப்ளைட்லியோ ஏரோப்ளேன்லியோ ஒரு கப்பல்லியோ இப்படி ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம டிஜிட்டல் மூலியமா இப்போ இங்கேட்டு அங்கே அனுப்புகிறோம் அனுப்பிவிட்டு அனுப்பிடுறோம் அனுப்பினதுக்கு அப்புறம் இது இதுதான் ஏற்றுமதி இறக்குமதி டிஜிட்டல் மூலியமா ஏற்றுமதி இறக்குமதி பண்றது அது வந்து இதில் வந்து ரிஸ்க் எதுவும் இல்லை ஏன்னால் நம்ப டிஜிட்டல் முறையாக பண்றதால் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை அங்கே இல்லாத பொருள் இங்கேயும் இங்கே இல்லாத பொருள் அங்கேயுமா பண்றதால் இதில் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை இதுவே வந்து பங்குச்சந்தை இதுவே ஏற்றுமதி இறக்குமதியாகும்